விவசாயம் வந்து ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று விவசாயம் வந்து அதுபோல் நல்லா நல்ல வழியா நடந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் நல்ல வழில செல்லும் சமூகத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகள் உணவு பொருட்கள் இது எல்லாமே விவசாயிகள் தான் தராங்க விவசாயிகள் நல்ல முறையில் நல்லா பயிர் செஞ்சு நல்ல வழில செஞ்சால் மட்டுமே சமூகத்தில் வாழும் மக்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் ஆடைகள் எல்லாமே கிடைக்கும் அதுமில்லாமல் இங்கே ச நம்ப நாட்டில் விவசாயம் நல்லா நடக்கணும்னா மக் பக்கத்து நாட்லிருந்து நம்ம வாங்கும் போது அந்த பொருட்கள் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி பயன்படுத்த முடியாது அதனால் மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க விலைவாசி ரொம்ப அதிகரித்தனால மக்கள் அதிகமாக பயன்படுத்த முடியாதனாலே பொருளாதாரத்திலியும் ரொம்ப கீழ்நிலையிலியும் விலைவாசி அதிகமானதினால மக்களால் ரொம்ப பயன்படுத்த முடியாது இந்த சூழ்நிலையில் விவசாயம் நல்ல வழியா நடந்தால் மட்டுமே சமூகம் நல்ல வழியில நடக்கும் விவசாயத்தை நம்பின மக்கள் ரொம்ப அதிக பேரிருக்காங்க அதனால விவசாயம் வந்து ஒரு சமூகத்துக்கு முக்கியமான ஒன்று விவசாயம் இல்லைன்னா அந்த நாடு ரொம்ப கீழ் நோக்கி சென்றும் ஆடைகளோ எந்த ஒரு பொருளுமே வாங்கி பயன்படுத்த முடியாது இங்கே நல்லா நடக்குதுன்னால் விவசாயம் நல்லா நடந்தால் நம்ப பக்கத்து நாட்டுக்கு வித்தால் மட்டுமே நம்ம இங்கேருந்து சேல்ஸு பண்ணும்போது அந்த நாட்டில் இருக்கற விலைவாசி பொருட்கள் அதிகமாகும் நம்ம நாட்டு பொருட்கள் ரொம்ப குறைவாக இருக்கறனால நம்ம நாடு அங்கே செல்லும்போது விலைவாசி நமக்கு பொருளாதாரத்தில் நம்ம அதிக இடத்துல வருவோம் நம்ப அதனால விவசாயம் ரொம்ப முக்கியம் விவசாயம் பங்களிப்பு இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று விவசாயம் இல்லை என்றால் அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் எந்த சூழ்நிலையுலும் உயராது